ஹலோ யார் ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆமாம் என்ன உங்களுக்கு என்ன செய் அப்படிங்களா அதும்மா இதுக்கு முன்னாடி பணம் அட்வான்ஸ் கொடுக்கணும்

அட்வான்ஸு ஒரு இருபதாயிரம் வரும் ஒரு ஒரு வாரம் ஆகும் எந்த மண்டபத்தில் வச்சுருக்கீங்க எத்தனாம்தேதி ஆ ஒரு வாரம் ஒரு வாரம் ஆகும் ஆ தரோம் இது ரெண்டுமே எங்கள்கிட்ட பண்ணாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணித்தருவோம் வீ வீடியோவும் உங்களுக்கு வே ஃபோட்டோ மட்டுமா இல்லைன்னா வீடியோவும் எடுக்கணுமா ரெண்டையும் சேர்த்து ஒரு இருபதாயிரம் வரும் ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட்டை நீங்கள் முன்பணம் வந்து கொடுக்கணும் வீடியோ எடுக்கறதுக்கு முன்னாடி பைசா ஆகும் ஃபோட்டோ எடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப ஒரு ஒரு பத்தாயிரம் வரும் ஆ நாங்களாக அங்கே வந்து நாங்களே எடுத்துக்கிடுவோம் அந்த அமௌண்டு ஒரு அது ஒரு இருபது வரும் அதுவும் ஒரு வாரம் ஆவும் அதுக்கு அமௌண்டு ஒரு பத்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பைசா பைசா வந்து முன்பணம் கொடுக்கணும் அதுக்கப்பறம்தான் நாங்கள் ஃபோட்டோவே காட்டுவோம் நீங்கள் எப்போ எங்கனக்குள்ளே வரணும் எந்த மண்டபத்தில் சொன்னால் எத்தனாம்தேதி இருபத்தொன்னா சரி சரி நாளைக்கு காலைல இருபத்தொன்னாந்தேதி நாங்கள் வந்துடுதோம் நீங்கள் நீங்கள் நான் நாங்கள் ஸ்டூடியோ சரி ஒரு பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் நீங்கள் ஸ்டூடியோவில வந்து வரீங்களா கேட்க வாரீங்களா காண்டி அமௌண்டு கு அமௌண்டு கொடுக்கறதுக்காக நீங்கள் எங்கே ஸ்டூடியோவுக்கு வருவீங்களா நீங்கள் இருபத்தொன்னாந்தேதி உங்களுக்கு கல்யாணம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு பத்தொம்போதாம்தேதி அப்படி முன்னே முன்னாடி வந்து பைசா அமௌண்டு கொடுத்துட்டு போங்கள் நாங்கள் வந்துருவோம்

ஆ ஓகே நாளைக்கு கால் நாளைக்கு கால்ல ஸ்டூடியோவுக்கு வந்துருங்க நாளைக்கு காலைல ஒரு பத்து மணிக்கு திறந்துருவோம் ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்து அமௌண்டு கொடுத்துட்னா நாங்கள் பைசா வாங்கிகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துருவோம் எந்த மண்டபத்து எந்த கோயிலில் வச்சு கல்யாணம் கல்யாணத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கணுங்களா எப்படி மண்டபத்துல கல்யாணமா இல்லைன்னா அங்கே கோயிலில் வச்சு கல்யாணம் நடக்குமா

ஆ சரிங்க நீங்கள் அமௌண்டு வந்து கொடுத்துருங்க மண் ஆ எடுப்பாங்க ஆமாம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிரும் அதுக்கு அப்புறம் போட்டுத்தரேன் ஆ சரிங்க ஆ ரெண்டும் ஒன்றுப்போல எங்கிட்டையே கொடுத்திங்கனா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தந்துருவோம் சரி நாளைக்கு காலைல எங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியத்துக்கு வந்துருங்க க அமௌண்டு கொடுத்துருங்களேன் ஒரு பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணிருவோம் இல்லைன்னா இந்த சா மதியம் சா ஈவ்னிங் நாலு ஒரு மூணு மணிக்கு எல்லாம் பூட்டிருவோம் ஈவ்னிங்கில் சில நேரத்துக்கு வெளியில வேலைக்கு ஃபங்க்ஷன் இருந்துதுன்னா அங்கே வெளியே போயிருவோம் நீங்கள் வந்து நேரத்தோட ஒரு பத்து மணிக்கு எல்லாம் வாங்க ஆ ஓக் ஓகே தேங்க் யூ